டெக்னாலஜி வந்துவிட்டு பேங்க்கில் வந்துவிட்டு எப்படி அதிகமான செயல்பாட்ட எப்படி ஈஸியாக ஆக்குச்சு அப்படின்னா பேங்க்கில் வந்துவிட்டு நிறைய ஒர்க் பண்ணுறோம் எல்லாமே டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது தான் நம்ம மானிட்டர்ல கம்ப்யூட்டர்ல லேப்டாப்பில் எல்லாத்திலேயுமே ஃபோனில் எல்லாத்திலேயுமே நம்மளுடைய டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறோம் அதை யூஸ் பண்ணி எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் டைம் சேவ் பண்ணுறதா இருக்கட்டும் நம்ம ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்திலேயுமே டெக்னாலஜி தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அதை யூஸ் பண்ணி நம்மளால எல்லாமே பண்ண முடியும் அது நம்மளுடைய ஒர்க் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக சீக்கிரமான டைமில் முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம ஹ்யூமன்ஸ் வந்துவிட்டு யூஸ் பண்ணுறத விட அதில் வந்துவிட்டு எந்த ஒரு மிஸ்டேக்குமே இருக்காது டெக்னாலஜி இப்போ ஏஐ எடுத்திக்கிட்டோம்னா ரொபாட்டிக்ஸில் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அது கண்டுபுடிச்சுடும் அது எவ்வளோ பர்ஃபெக்ட்டாக பண்ணி முடிக்கும் ஆனால் நம்ம அப்படி இல்லை நிறைய அதில் கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் நிறைய எரர்ஸ் வரும் கம்ப்யூட்டரில் ஒரு ப்ரோக்ராம் போட்டோம்னா அந்த ப்ரோக்ராமில் அவ்வளோ மிஸ்டேக் வரும் ஆனால் அதுவே ஒரு மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்ட்டாக பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணுது டெக்னாலஜி ரொம்ப ஹையா யூஸ் பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஜென்ரேஷனில் டெக்னாலஜி இல்லாமல் எதுவுமே இல்லை நம்ம ஊர் வெஹிக்கல்ஸாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் அப்ளையன்சஸ் பர்னிச்சர்ஸ் எதுவாக இருக்கட்டும் நம்ம ஃபுட்டை கூட டெக்னாலஜி மூலிமா ஈஸியாக எல்லாத்தையுமே வாங்கிடலாம் காசு கொடுத்தா எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் எல்லாமே ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் எல்லாமே சீக்கிரமாக கிடைக்கும் டெக்னாலஜி மாதிரி ஒரு பெஸ்ட்டான இது எதுவுமே கிடையாது ஸ்கூல்ல கூட டீச்சர்ஸ்ஸோட வேலையை கம்மி பண்ணுது ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எடுக்க தேவை இல்லை ரொபாட்டிக்ஸை வெச்சி லெசன் எடுத்துக்கலாம் டிஸ்ப்ளேவில் போட்டு விட்டு அது பாட்டுக்கு டிஸ்ப்ளே ஆகும் அதுவே டீச் பண்ணும் வேலை செய்கிற இடத்துல பேங்க்ல கூட நம்மளோடைய கம்ப்யூட்டர்ஸ் தான் வேலை செய்து அதுங்களே எல்லாமே பண்ணிக்கும்ங்க இப்போ ஒரு என்டர் தட்டினா அதுவே புக் ஆகிடும் அதுவே எல்லாமே ஆகிடும் ஃபோன் டிக்கெட்ஸ் சினிமாவில் புக்கே இது டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ட்ராவல் பண்ணணும்னா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றா இருக்கட்டும் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் புக் பண்ணுறதா இருக்கட்டும் ஹோட்டல் போனால் ஃபுட்டு புக் பண்ணுறது எல்லாத்திலேயுமே டெக்னாலஜி டெக்னிக்கல் இல்லாமல் எதுவுமே இல்லை எல்லாமே நம்மளோடைய வேலையை ஈஸியாக ஆக்குது சீக்கிரமாக பண்ணக்கூடியதுக்கு நிறைய நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு டெக்னாலஜி தான் முழுக்க முழுக்க மனுஷனை ஆண்டுட்டுருக்கு நம்ம டெக்னாலஜியை ஆள முடியாது அது தான் நம்மளை ஆள முடியும் ஃபோன் இருந்தாலே போதும் ஒரு துக்குனோண்டு கைக்குள்ளே அதை வெச்சுக்கிட்டு எல்லாமே ஈஸியாக நம்மளால பண்ண முடியும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி இப்போ இருக்கறதில ரொம்ப அதிகமா உயர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இனிமேலும் வளரப் போகுது வளர்ந்துட்டே தான் இருக்கும்